எனக்கு வந்து பஸ்ஸில் எங்கே உக்காந்துட்டு ட்ராவல் பண்ண பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அது விண்டோ சீட்டாக தான் இருக்கும் விண்டோ சீட்டுலேயும் வந்து ஃபிரண்ட்லேயும் உக்கார மாட்டேன் ரொம்ப பேக்குலேயும் உக்கார மாட்டேன் கொஞ்சம் மிடிலாக இருக்கிற இடத்துல ட்ராவல் பண்ணுவேன் ஆனால் நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு வந்து பேக் சீட்டு தான் ரொம்ப பிடிக்கும் பின்னாடி இருக்கிற சீட்டில்தான் நாங்கள் எல்லாரும் கேங்காக உக்கார்றதுக்கு நேராகவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் உக்காருலாம் அந்தமாதிரி சீட்டு இருக்கும் அங்கே ஸோ அந்த சீட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ட்ரைவரு அந்த பாட்டு போடற அந்த ரேடியோ இது இருக்கும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் அப்புறம் அவங்களோட ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கே வாட்ரு பாட்டில் அப்றம் ஃபுட் அதல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கேரியர் இருக்கும் அங்கே அந்த இன்ஜின் இன்ஜின் கிட்டேயும் உட்காந்து இருக்கோம் இதுக்கு முன்னாடி இஞ்சினாண்ட உக்காந்தம்னா பயங்கர ஹீட்டாகும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற டைமில் கால் வலிச்சிச்சுன்னா அங்கே இன்ஜின் மேலே உக்காந்துப்போம் டீசல் டீசல்லாம் வந்து சைடில் வச்சுருப்பாங்க சில பஸ்ஸில் ஆ அது பஸ்ஸில் போகிறது ரொம்ப ஒரு செலவு கம்மியாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாராலேயும் போகக்கூடிய ஒரு ஒரு ட்ராவல் பண்றதுக்கு ஒரு எளிமையான ஒரு இதுனால் அது பேருந்தாகதான் இருக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கு எல்லாருக்குமே சீக்கிரமாக ஒரு இடத்துல ரீச் ஆகிடுலாம் ஸோ வந்து அதுவும் விண்டோ சீட்டு கிடச்சிச்சினா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படியே செடி மரம் எல்லாத்தியும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் காற்று நல்லா அடிக்கும் நல்லா சில்லுனு மழை பெஞ்சுச்சினா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அது ஒரு நல்ல ஃபீல்